கிராமபுரத்தில் இருக்கிற விவசாயிங்களை பார்த்திங்கனா விவசாயிங்க வந்து இப்போ அதிகமாக யாரும் அவ்வளோக்கா விவசாயம் பண்றது இல்லை இப்போ விவசாயம் பண்ற அதிகமாக தக்க வச்சுக்கணும் அவங்களுக்கு வேணும்ங்கிற கூலியை கொடுத்தா மட்டும் தான் அவங்க வந்து நம்ம கூட இருப்பாங்க விவசாயம் வந்து கண்டினியூ பண்ண வந்து வேலை செய்கிறாங்க காட்டில் வந்து வேலை செய்கிறாங்க இல்லை அப்படினாக்கா அவங்களுக்கு எந்த வேலை பிடிக்கிதோ நிறைய வேலை இப்போல்லாம் இப்போ தான் நிறையா வேலை வந்துருச்சு விவசாயம் தவிர சென்ட்ரிங் வேலைக்கு போகிறவங்க பெயிண்ட் அடிக்க நிறைய வேலைக்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் இருக்க மில்லெல்லாம் அதே மாதிரி இந்த நூல் மில்லெல்லாம் பார்த்திங்கனா அதிகமாயிருச்சு எங்கள் ஏரியா பக்கம் அதனால அதுக்கு வேலைக்கு போகிறவங்க அங்கே இங்கேன்னு எல்லாம் நிறையா வேலைக்கு போறவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க விவசாயம் அதிகமாக செய்ய மாட்டேக்கிறாங்க இப்போ விவசாயம் பண்றவங்க பார்த்திங்கனா இப்போ கேட்குற கூலியே பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு ஏழு நூறுரூவால இருந்து ஆயரம் ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஆண்களுக்கு நல்லா வேலை தெரிஞ்ச திறமைசாலிகள் பார்த்திங்கனா அதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னூற்றைம்பது ரூபாயில் இருந்து நானூற்றைம்பது ரூபாய் வரைக்கும் அவங்க பெண்களுக்கு தராங்க அதனால அந்த மாதிரி இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ விவசாயங்களை வந்து நம்ம அதிகம் எங்கேயுமே அதிகமாக பார்க்க முடிய மாட்டிங்கிது தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஸ்டம் அதே மாதிரி எந்த ஒரு இப்போ இந்த விவசாயி செய்கிற மாதிரி அடுத்த விவசாயி செய்வானா செய்ய மாட்டானா அடுத்து வர்றவன் செய்வானா பார்ப்பானா பார்க்க மாட்டானா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கண்டுபிடுச்சு அவங்கள எடுத்து போடணும்னாக்கா நமக்கு அதுக்குள்ளே விவசாயம் விவசாயம் பண்றதே ரொம்ப கஷ்டமாயிரும்னு வச்சுக்கோங்க இப்போது ப பழைய ஆளுங்க அப்படினாக்கா விவசாயம் எதனாலும் பார்ப்பாங்க இப்போ வரதெல்லாமே விவசாயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் விவசாயியா மாறி விவசாயம் பா விவசாயமே பார்க்க ஆரமி அப்போ அதுக்குள்ள என்ன ஆகும்னாக்கா நம்ம இப்போ நம்ம நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்னு நினப்போ நாமளும் இதாக இருந்து பண்ற மாதிரி தான் வருமே தவிர ஒருத்தர் இப்போ புதுசாக வரவனை வச்சு பண்ண முடியாது எதுவுமே அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற விவசாயிங்களுக்கு கேட்குற ஊதியத்தை கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ தக்க வச்சுக்கிணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தக்க வச்சிக்கிட்டால் நம்ம விவசாயம் பண்றதுலேயும் பிடிக்கிறதுலையும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் இல்லை அப்படினாக்கா விவசாயம் கொஞ்சம் இது தான் ரேராகிரும்